நான் இந்த ஃபேக்ட்ரி எல்லாம் இல்லாதப்போ எங்கள் பாட்டி வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிருக்கேன் பாட்டி வீட்டுக்கு போகும் போது அந்த சைடுல்லாம் வெறும் வயல்கள் இந்த தோட்டம் இந்த மாதிரி இது தான் அப்போல்லாம் வந்து ஃபோனு இந்த மாதிரி தொழில்நுட்பம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது போக்கு போக்குவரத்து வசதிங்கிறதே அது வந்து பெருசாக கிடையாது ஏதோ ஒவ்வொரு டைமுக்கு தான் வண்டி பெருசாக போக்குவரத்து வசதியும் கிடையாது இப்போ இப்போ தான் எல்லாமே ஜென்ரேஷன் மாறிடுச்சு முதல்ல அப்படியெல்லாம் கிடையாது முதல்லாம் இங்கேல்லாம் வயல்கள் அந்த ஞாபகம் எல்லாம் மறக்க முடியாது வயல்களில் விளையாட்றது தெ தென்னம் தென்னந்தோப்பு அங்கே தேங்காய் பறித்து தேங்காவை சாப்பிட்றது நொங்கும் நொங்கு மரம் இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருந்துச்சுங்க அங்கே வந்து நம்ம இந்த தொழில்நுட்பம் இந்த காற்று மாசு இதெல்லாம் இல்லை காலையில் எழுந்திரிச்சா ஒரு ஃப்ரெஷ் ஏரு வயல்கள் அவ்வளோ பச்சை பசேனு இருக்கும் மாடு மாடுகள் மேயுறது அப்போது புல்வெளிகள் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசேனு நல்லா ஒரு இதாக இருக்கும் பார்க்க சும்மா அப்படியே பார்த்தாலே அந்த இடத்த விட்டு வரணுனே தோணாது நல்லா நல்லா பா எப்படி சொல்கிறது பார்க்குறதுக்கே நல்லா கண்குளு கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு வராது அவ்வளோ நல்லா இருக்கும் நாங்கள் ஆடு மேடு மா நாங்கள் நாங்கள் எங்கள் வீட்லேயும் ஆடு மாடு இதெல்லாம் இருந்தது முதல்ல அப்போலாம் நாங்கள் நாங்களும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு நல்லா இதாக இருக்கும் நல்லா ஜாலியாகவும் விளையாடிட்டே வயலில் எல்லாம் விளையாடிட்டு இத்தனைக்கும் நம்ம அங்கே வந்து வாய்க்கால் இருக்கும் குளிக்கிறக்கு வாய்க்கால் இருக்குது அங்கே வந்து கு குளிக்க போகும் போது நான் நல்லா விளையாடுவோம் நானும் என் தங்கச்சி எல்லாம் போய் விளையாடுவோம் அப்போது அந்த ந அந்த நினைவுகளெலாம் மறக்க முடியாது